நான் ஒரு ஒரு புக் வந்து படிச்சேன் அது வந்து ஆக்ஷுவலி வந்து ஒரு இங்கிலீஷ் புக்கு அதை வந்து வேர்ல்டு லெவலில் அது வந்து நல்லா அந்த புக் வந்து ஃபேமஸாச்சு அது வந்து தமிழ்லையும் வந்து அந்த புக்கை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிருந்தாங்க அந்த புக்கு அந்த புக்கோட நேம் வந்து பணக்கார தந்தை ஏழை தந்தை அதை எழுதுனவர் வந்து ராபட் க்யோசாகி அந்த புக்கில் வந்து நான் படிக்கும் போது என்ன தெரிஞ்சிக்கிட்டேன்னா ஒரு பணத்தை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணும் பணங்கறது ஒரு இம்பார்ட்டண்ட் கிடையாது பணம் வந்து நம்ப எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம் ஆனால் அந்த சம்பாதிச்ச பணத்தை நம்ம எப்படி வந்து ஒரு நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நமக்கு அந்த புக்கில் வந்து அவர் சொல்லிருப்பார் ஒரு பணத்து மேலே இருக்கிற அந்த ஒரு மோகத்தயே வந்து அவர் வந்து அந்த புக்கில் வந்து நமக்கு ஒடச்சிருப்பார் அதனால வந்து அந்த பண பணத் அதாவது வந்து ஒரு பணங்கிறது வந்து நம்ப ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் நம்ம அந்த பணத்துக்காக உழைக்கணும் அதற்கப்றோம் அந்த பணம் தான் வந்து நமக்காக உழைக்கணும் அந்த கான்செப்ட்டை எல்லாம் அவர் ரொம்ப அழகாக சொல்லிருப்பார் அதனால வந்து அதில் இருந்து என் தாட் வந்து மாறிடுச்சு பணத்தை வந்து நம்ப எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி சேவிங்ஸ் பண்ணணும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையெல்லாம் வந்து அவர் சொன்னதுலாம் வந்து எனக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மனி வந்து ஹேண்டில் பண்ண அதற்கப்பறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ப தமிழ்மொழியில் இருந்து பிரபலமான புக்கு அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு லெவலில் வந்து திருக்குறள் சொல்லலாம் ஏன்னா திருக்குறள் வந்து நாற்பத்தி ரெண்டு லேங்குவேஜில் வந்து அது வந்து மொழிப் பெயர்த்துருக்குறாங்க ப்ரிட்டன் இளவரசி அவங்க கூட வந்து டெய்லியும் காலையில் வந்து ஒரு திருக்குறள் வந்து படிச்சிட்டு தான் அவங்க டே லைஃபையே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கலாமா அதற்கப்றம் ஜியு போப் அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு திருக்குறளை வந்து மொழிப் பெயர்த்தார் வேறு லேங்குவேஜிக்கு தமிழ் தமிழ்லருந்து இங்கிலீஷ்க்கு அவர் கூட வந்து சொல்லிருக்கறார் அவரோட கல்லறையில வந்து நாளைக்கு வந்து எனக்கு வந்து நீங்கள் எழுதுங்க இந்த மாரி வந்து நான் இறந்ததுக்கப்றம் என்னோட கல்லறையில இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டு இருக்கிறான் அப்படினு எழுதுங்கன்னு சொல்லி அவர் கூட வந்து சொல்லிருக்கறார் அதனால் நம்ப தமிழ் லேங்குவேஜில இருந்து ரொம்ப திருக்குறள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பாப்புலரானது வந்து திருக்குறள் தான் நான் சொல்ல முடியும்